ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் என்ன என்ன ப்ரைஸில் என்ன மாடல் சார் எடுக்கணும் என்ன ப்ரைஸில் சார் எடுக்கணும் ஃபிஃப்டின் தௌசண்ட் உங்களுக்கு உங்களுக்கு ரே ரேம் எல்லாம் எக்ஸ்ட்ராக ச சாம்சங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கம்மியாகதான் வருது ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெட் ரெட்மி ரியல்மி இது போக்கோ இப்போ போக்கோ நல்லா போட்டுட்ருக்காங்க மாடல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரேமு எல்லாம் மெமரி எல்லாம் உங்களுக்கு அதில் இன்ட்டர்னல் மெமரிலேருந்து எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வந்துடும் கேமராவும் நல்ல குவாலிட்டிலே இருக்குது பதிஞ்சிருவாக்குள்ளன்னா போக்குவே எக்ஸ்த்ரீ இதுமாதிரி எடுத்துக்குங்க சார் போக்கோ நல்லா போடுறாங்க இப்போ ரேம்லாம் வந்து எயிட் ஜிபி ரேம் வருது ஒன் ட்வெண்ட்டி ஃபோரு ஒன் ட்வெண்ட்டி இப்போ வந்து இன்ட்டர்னல் மெமரி இருக்குது சார் கேமரா வந்து சி சிக்ஸ்ட்டின் ஜிபி வருது சார் ஆ ரியல்மி இருக்குது நார்ஸோ இருக்குது ரெட்மி இருக்குது ஓப்போ இருக்குது சார் சாம்சங்கும் இருக்குது சாம்சங் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்கும் சார் அது யாரும் சாம்சங் இப்போ யாரும் விரும்பி எடுக்கிறதில்ல சார் ரெட்மி ஹீட்டாகுதுன்னு சொன்னாங்க அதனால நான் உங்கள்கிட்ட ரியல்மி இது பண்ணினேன் ஆ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே சார் யூஸ் பண்ணீங்கன்னா எடுக்கிறதுன்னா எடுத்துக்கோங்க ஏன்னா யூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கறதுன்னா பாருங்க சார் நீங்கள் கடைக்கு ரெ ஆ இருக்குது சார் அது ரேட்டு ஜாஸ்தியாக வரும் சார் அது ட்வெண்ட்டி ஃபோர்கிட்ட வரும் சார் ஆ இருக்குது சார் இருக்குது சார் ம மந்த்லி டூ தௌசண்ட் கட்டுறமாரி இருக்கும் சார் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் சிக்ஸ் தௌசண்ட் கட்டணும் சார் எடுக்கும்போது இண்டியன் பேங்க் தான் சார் அதுவா ஹெச்டிஎஃப்சி சார் நார்மலாக இருவத் நாலுட்ருவான்னா ஒரு டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் சார் ஆ ஆமா சார் நீங்கள் ரெடி கேஷாக எடுத்தீங்கன்னா அது ரெண்ட்ருபா உங்களுக்கு குறையும் புரியல சார் என்ன சொல்கிறீங்க ஆ எல்லாம் இருக்குது சார் எல்லாம் இருக்குது சார் நம்ம சர்வீஸ் சென்ட்ரும் வச்சுருக்கோம் மொபைல் ஷாப்பும் வச்சுருக்கோம் ரெண்டும் வச்சுருக்கோம் சார் உங்களுக்கு ஃபி ஃபிஃப்டின் டேஸ்ஸு ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி உண்டு ஒன் இயர்க்கு வந்து உங்களுக்கு மொபைல் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளே சரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ சர்வீஸ் ஆ ஒன் இயர்க்கு ஃப்ரீ சர்வீஸ் சார் எங்கே பார்த்தாலும் சிக்ஸ் மந்த்து தான் கொடுக்குறாங்க நாங்கள் எங்கே பார்த்தாலும் சிக்ஸ் மந்த்து தான் கொடுக்குறாங்க நாங்கள் உங்களுக்கு ஒன் இயராவே கொடுத்துட்றோம் நம்மள்ட்டே ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால ஓகே சார் நீங்கள் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஆ இந்த நாகப்பட்டினம் ஈஸ்ட்டு ஸ்ட்ரீட் நம்பர் ரெண்டு ஈஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு பெருமாள் டெம்பிள் ஆப்போசிட்டில் சார் நீங்கள் நீக்க வந்துருங்க இங்கே வந்துட்டு கால் பண்ணுங்க பெருமாள் டெம்பிள்கிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்க ஆ உங்களுக்கு மொபைல் ஒரு கேட்டிங்கன்னாலே சொல்லுவாங்க எல்லோரும் கடை பெயரு ஓகே சார் ஓகே தேங்க்யூ ஓகே